விவசாயம் கால்நடை வளர்ப்பு சிறு வணிகம் மற்றும் தச்சு பழுது பார்த்தல் மாவுமில் கோழி பால் பண்ணை அந்தமாதிரி ப பிற உள்ளூர் தொழில் பற்றி எப்படி குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படினா இதில் வந்து நெசவு நெசவு அப்படின்றது வந்து உள்ளூர் தொழிலாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்னா கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய சிறுமுகை சிறுமுகை ஏரியா அப்படினு பார்த்தோனா அங்கே வந்து எல்லாமே வந்து பண்ணுறது என்ன உள்ளூர் தொழில் என்ன அப்படினா நெசவுதான் மெயினா பட்டு நெய்வது பருத்தி நெய்வது இந்தமாதிரி சேலை சேலை வந்து அவங்க கை காலை யூஸ் பண்ணி தறியில் வந்து கைத்தறியில் வந்து நெசவு செஞ்சு வந்து அதை விற்பனை பண்ணுறாங்க இது வந்து குழந்தைங்க எப்படி கற்றுக்குறாங்க அப்படினா அந்தமாதிரியான நெசவு செய்யக்கூடிய நெய்யக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அவங்க வீட்டில் செய்யக்கூடிய தொழிலை வச்சு அவங்க அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க விவசாயம் பண்ணுறாங்க கால்நடை வளர்தறாங்க அதைமாரினா அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பெற்றோர்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுக்குனு ஒரு குடும்பத்தொழில் குலத்தொழில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த குலத்தொழில் பற்றி அவங்களோடைய அடுத்து வர சந்ததியர் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்கள வச்சுத்தான் வந்து குழந்தைகளும் வந்து கற்றுக்கறாங்க யார் கற்றுக்க வச்சுக்கணும் அப்படினா அவங்கவுங்க பேரன்ட்ஸ் தான் மெய்னாக வந்து அவங்களோடைய பெற்றோர் வந்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்துதான் அவங்களோடைய குலத்தொழிலானா நெசவோ இல்லை விவசாயமோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்குனு குலத்தொழில்னு கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து அவங்க இப்போதைக்கு அந்த குலத்தொழிலை அவங்க செய்யாமல் இருந்தாலும் கூட முன்ன காலத்தில் செஞ்சாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ப வரப்போ இது பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து சொல்லணும் குழந்தைகளும் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தமாதிரியான தொழில் வந்து செஞ்சு வந்து குடும்பத்தை நம்மளுடைய குடும்பம் முன்னேறி இருக்குது எந் எந்த இதில் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ப வந்து ஒரு படிப்பாகட்டும் ஒரு வேலையாகட்டும் இந்தமாதிரியான தொழில் செஞ்சு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம் இந்தமாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும்